நான் வந்து சுற்றுலா பயணம் செல்லும்போது எனக்கு தேவையான எல்லாப் பொருளும் எடுத்துப்பேன் சாப்பாடு வந்து எடுத்துப்பேன் தேவையான அளவு தண்ணீர் ஸ்நாக்ஸ் உணவு பொருள் எல்லாம் எடுத்துப்பேன் எதுவும் நமக்கு வந்து இப்போ வந்து இப்போ போகிறோன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுன்னா அதுக்கு தகுந்த மாரி நான் எல்லா பொருளும் எடுத்து ஒரு இடத்துக்கு வரோம்ன்னா அது குளிருக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கணும் நமக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துக்கணும்